ஆ ஆமாம் சார் கோவை கிருஷ்ணா சார் ஆ ஓகே சார் பண்ணிக்கலாம் சார் நம்மள்கிட்ட சார் ப்ளாக்பெர்ரி சாக்லேட்டு ஸ்ட்ராபெர்ரி இந்த ப்ளாக் ஃபாரஸ்ட்டு எல்லாம் இருக்குது சார் ஆ இருக்குது சார் வெண்ணிலா நார்மல் இருக்குது சார் ஒன் கிலோ டூ ஃபிஃப்ட்டி அபோவ் வரும் சார் ஆ இல்லை சார் வேணால் நைட்டு வேணால் வந்து வாங்கிக்கலாம் சார் நைட்டு ரெடி ஆகிடும் பதினோரு மணிக்குள்ளே ரெடி பண்ணிக்கலாம் ஆ டிஸ்கௌண்ட்லாம் நார்மல் கேக்குக்கு டிஸ்கௌண்ட்லாம் இல்லை சார் ஆ அது அது வாங்குனால் கம்மி பண்ணிக்கலாம் சார் அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் சார் எஸ் சார் ஆ ஓகே சார் ரெடி பண்ணிக்கலாம் சார் உங்க இன்ஸ்ஷீல்லு இன்ஷியலு எல்லாமே எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பரில் வேணா அனுப்பிவிடுங்கள் சார் ஓகே சார் டூ ஹண்ட்ரடு ஃபுல்லா பே பண்ணால் தான் சார் நாங்கள் கேக் ஆட்ரு பண்ணுவோம் ஆ ஓகே சார் ஆ தேங்க் யூ சார் உங்கள் பெயர் என்ன சார் சொன்னீங்க